இப்போ பார்த்தீங்கன்னா பவானியில் நொய்யல் ஆற்றங்கரையில வந்து இந்த மாரி கழிவுகள் எல்லா கலக்குறாங்க அதனால் வந்து என்னென்னா நம்ம இப்போ குடிக்கிறேம்னா தண்ணியெல்லாம் ஓகேவா இருக்குது ஆனால் இதுக்கு மேல நமக்கு கீழே வர குழந்தைகள் இந்த மாதிரில்லாம் அவங்க குடிப்பாங்கன்னா கொஞ்சம் இதாகதான் சொல்ல முடியுது நல்ல தண்ணி கிடைக்காதங்கிறது கொஞ்சம் இதாதான் இருக்குது அதனால் என்னென்னா அதை நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ஏதுன்னு ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா நம்ம வருங்காலத்துலேயே நம்ம குழந்தைங்க எல்லாமே நல்ல தண்ணி குடிக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கையிலேயும் முன்னேறலாம்